ஈட்டுகிறதுக்கு வந்து நல்ல வழி என்னென்னா நம்ம ஆடு வளர்க்குறது தான் ஆடு வந்து ஆடு வளர்த்து ஆடு வந்து நிறைய இனப்பெருக்கம் செய்கிறது அந்த ஆட்டுனால் ஒரு ஒரு ஒரு ஆடே வந்து பத்துகிலோ கிட்ட இதாகும் நம்ம ஆட்டுக்கு ஒன்றும் நம்ம ஆட்டுக்கு சாப்பிட்ற சாப்பாடை வைக்க போகிறோம் அது வளரம் போது அதெலா ஆட்டு ஆடு இது பண்ணுறதுக்கு நல்ல வருமானம் அதுமாரி நாட்டு கோழி நாட்டு கோழி இது வாத்து அதேமாரி அதெல்லாம் நம்ம வீட்டில் இது பண்ணுறதுனால வீட்டில் வளர்க்குறதுனால நமக்கு நல்லா வருமானம் ஏன்னா இப்போ நாட்டு கோழிலாம் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க நாட்டு கோழியெலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அதேமாரி நாட்டு கோழி முட்டையெல்லாம் பாய்லர் கோழி முட்டை சாப்பிடுறதோட இப்போ நாட்டு கோழி முட்டை சாப்பிட்றதுதான் நல்லதுனு மக்கள் அங்கங்கையும் வந்து விரும்பி சாப்பிடுறாங்க எங்கே நாட்டு கோழி முட்டை கிடைக்குது ஏன்னா இப்போ பாய்லர் கோழி முட்டையெல்லாம் என்னன்னா ஒவ்வொரு முட்டை அஞ்சுருபான்றாங்க நாட்டு கோழி முட்டைலாம் வந்து பத்து பாஞ்சுனு விற்குறாங்க அதில் வந்து சத்து அதிகம் அந்தமாரி முட்டையை வாங்கி சாப்பிடுறதால உடலும் நம்மளுக்கு நல்லது அதனால் வீட்டில் வந்து ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது அதெலாம் நமக்கு நல்ல வருமானத்தை ஈட்ட கூடியது முடிஞ்சவரைக்கும் நம்ம வந்து வீட்டில் வளர்க்குற கோழியே நம்ம சே வளர்த்து நம்ம விற்பனை செய்யலாம் அது தான் நம்ம சாப்பிட்றது நம்ம நல்லது அது வந்து நல்ல ஒரு நமக்கு நமக்கும் நல்லது அது நம்ம வருமானத்துக்கும் அது நல்ல இது வீட்டில் இது வீட்டு விலங்கு தான் வீட்டில் வளர்க்கிற விலங்கை தான் நம்ம சாப்பிடனும் வெளியிலலாம் வந்து இந்த இதுலாம் ஊசி போடுவாங்கள் அதனால் நமக்கு வந்து வருமானத்துக்கும் நல்ல இது என்னென்னா வீட்டில் வளர்க்குற இது கோழி ஆடு தான் நம்ம சாப்பிட்னும் ஏன்னா அது நம்ம கண் எதிரே என்னென்ன போட்டு வளர்க்குறோமோ அது நமக்கு பயனுள்ளதாக போட்டு நம்ம வளர்த்து அதை சாப்பிட்றது நமக்கு அவ்வளோ நல்லது நம்ம கூடமானம் வரைக்கும் வீட்டு வளர்க்குறத நம்ம சாப்பிட்றது அவ்வளோ நல்லது வருமானத்துக்கும் நமக்கு ஆடு வளர்க்குறது ரொம்ப வருமானம் ரெட்டிப்பாக இரட்டிப்பு வருமானத்தை ஈட்டி கொடுக்குது அது வளர்ச்சிலாம்